நான் வந்துட்டு தாத்தாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல அப்போ எல்லோரும் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க அப்போ தான் நான் வந்து சமைக்க ஆரம்பித்தேன் அப்போ சமைக்க ஆரம்பிக்கும்போது எனக்கு எதுவும் தெரியல அப்போ நான் சமைக்க ஆரம்பிச்சப்போ நல்லா வரல சமையல் அப்போதான் நான் முதல் முதலா சமைக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் இருந்து வந்து நான் தான் சமைப்பேன் அதிகமாக சமைக்க சமைக்க வந்துட்டு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும் எல்லாம் நல்லா சமைக்கலாம் நமக்கே வந்து தன்னார்வம் நிறைய வரும் சமைக்கலாம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புதிய புதிய புதுசு புதுசாக நிறைய வந்து சமைச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு வந்து தோணிட்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம சமைச்சதை வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிறவுங்க எல்லாம் வந்து ஒன்னாக சேர்ந்து கூட்டு குடும்பமாக சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப வந்து மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் வந்து நான் சமைத்து போடும்போது வந்து எனக்கு ரொம்ப என்ன தோணும்னா நல்லா இருக்குமா இது என்ன சொல்வாங்க இதை சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொல்வாங்க இது சாப்பிட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய தோணிட்டே இருக்கும் நான் வந்து எப்போது சமைக்க தொடங்கினேன்னா பதினொன்றாவது படிக்கும்போது சமைக்க சமைக்கிறத்துக்கு தொடங்கினேன் தொடங்கும்போது ரொம்ப பயம் எது எது எப்போது போடணும் அப்படின்னே வந்துட்டு தெரியலை நம்மளோட அனுபவம் வந்துட்டு முதல் அனுபவம் வந்து சமையலில் மட்டும் மறக்கவே முடியாது அதுதான் வந்துட்டு நம்மளால மறக்கமுடியாத ஒரு நிகழ்வு நம்ம சமைத்து போடும்போது வந்து நம்மளுக்கு வந்து யார் வந்து நல்லா இருக்குது நீ இது நல்லா செய்கிற எனக்கு அது பண்ணி அது வந்து செஞ்சு தர்றியா எனக்கு இது பண்ணி தர்றியா அப்படின்னு வந்து மத்தவங்க கேட்கும்போது வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம இது நல்லா சமைப்போமா அப்போது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் நாங்கள்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு சமைக்கும்போது வந்து என்ன பண்ணுவோம்னா எப்பவும் வந்து நம்ம சாப்பாடை வந்து தொட்டு கும்பிட்டு செய்ணும்னு சொல்வாங்க அந்தமாதிரி தான் வந்து நாங்கள் செய்வோம் இந்த மாதிரிலாம் அனுபவம் இருக்குது எனக்கு